என் கூட பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் இருக்கான் நான் தம்பி ஒருத்தவன் இருக்கான் எங்கள் அண்ணன் எங்களுக்குள்ளே ஒற்றுமைன்னு பார்த்திங்கனா எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் மோஸ்ட்லி என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான் அடுத்தது பாத் ஒரு விஷயம் பார்த்தியா எப்பயுமே எனக்குன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுப்பான் அது அது போல் நான் எது வ கேட்டாலும் வாங்கி கொடுப்பான் நான் எங்கே கூட்டு போக சொன்னாலும் கூட்டு போவான் அந்த மாரி இருப்பான் அதனால் எங்கள் அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது என் தம்பி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷியம் சிலது தான் எனக்கு விட்டு கொடுப்பானே ஒரு சிலது அவன் என்ன தான் சொன்னாலும் கேட்கவும் மாட்டான் அதனால் நான் விட்டு கொடுத்து போகற மாரி தான் இருக்குமே தவிர அவன் எனக்கு விட்டு கொடுத்து போகறமாரி இருக்காது இருந்தாலும் எங்கள் அண்ணனுக்கும் என் தம்பியும் பார்க்கும் போது எனக்கு எங்கள் அண்ணன தான் ரொம்ப பிடிக்கும் அடுத்தது அவங்களோட வேற்று எண் பார்த்திங்கன்னா எங்கள் கல்யாணம் ஆவுறதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்டாலும் என் அண்ணன் செய்வான் எனக்கு அப்புறம் பார்த்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் அண்ணாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணா வந்து இப்போ ஓரளவுக்கு மாற்றன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நான் கேட்டதை அந்த அளவுக்கு வாங்கி தர்றதும் கிடையாது எதுனா ஒன்று சொன்னாலும் ஒரு மனசை கஷ்டப்படுத்துகிற மாரி எதனா எங்கள் அண்ணன் சொல்லின்னு இருப்பான் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா இருந்தாலும் அந்த பாசம் விட்டு போல் இருந்தாலும் அந்த ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுக்காமல் செய்யறது ஒரு மனச கஷ்டபடுத்துகிற மாரி செய்வான் அதே மாரி என் தம்பி கிட்ட பார்த்திங்கன்னா அவன் எப்படி இருப்பானா அவன் முன்னயோட இப்போ பார்த்திங்கன்னா பாசமாக இருப்பான் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒ இப்போ என் தம்பி என்ன எங்கே போனாலும் கூட்டு போவான் கூட்டு வருவான் அந்த மாரி பண்ணின்னு இருப்பான் அவனுக்கும் எனக்கும் வேற்றுமை என்னன்னு பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு காசு கொடுத்தாலும் சரி தான் அந்த காசு கேட்டா த தர காசுன்னு வரும்போது அவன் எதுவுமே தரமாட்டான் அத மேரி கரெக்டாக இருப்பான் அவன் விஷியத்தில் அது ஒரு மனசுக்கு கஷ்டப்படுத்தும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலது வாங்கி தர சொன்னாலும் வாங்கி தர மாட்டான் என் தம்பி அந்த மாரி இருக்கிறதுனால ஒரு எங்களுக்குள்ளே ஒரு மிஸ்அண்டர்ஸ்டான்டிங்காகவே இருக்கும்னே சொல்லலாம் அப்புடி தான் அவ்வளோ தான் எங்களுக்குள்ளே